ஹலோ ஹலோ வணக்கம் ஆமாம் சார் சொல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க சரிங்க சார் சரிங்க சார் சொல்லுங்கள் சார் ஜா ஜாதகம் பார்க்கணும் யாருக்கு சார் உங்களுக்கா அப்படிங்களா சார் சரி சார் பார்க்கலாமே சார் ஜாதகம் புதுசாக எழுதணுங்களா இல்லை இப்போ இருக்கிற ஜாதகத்தை பார்க்கணுங்களா சரிங்க சரிங்க எ என்ன என்ன ராசி சார் பையனுக்கு ராசி அவரோடய ராசியை சொல்லுங்கள் ஆமாங்க ஆ இல்லை ராசியை நீங்கள் சொல்லுங்கள் ராசி மட்டும் சொல்லுங்கள் நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை நேரில் வந்து ஜாதகத்தை கொண்டு பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாங்க ஜாதகம் எழுதணுங்களா எழுதுன ஜாதகத்தை பார்க்கணும் இல்லைங்க துலாம் துலாம் துலாம் ராசிங்களா சரிங்க சரிங்க ஆ நட்சத்திரங்க ஆ வயது முப்பத்தஞ்சு ஆகுது சரி சரி சரிங்க சார் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்க சரிங்க சார் இப்போ துலாம் துலாம் துலாம் ராசிக்கு வந்து இப்போ எட்டில் குரு இருக்காருங்க சார் அதனால் எட்டிலருந்து அவர் ஒம்பது போகும் போது அப்போ தான் அவருக்கு குரு பலன் வரும் அப்போ அவர் லைஃபு ரா கல்யாணம் தொழிலு அந்த மாதிரி அமைப்பு நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி துலாம் ராசிக்கு மூணு அஞ்சு ஆறு ஆறில் சனி இருக்குதுங்க இப்போ சனி வந்து அஞ்சுலிருந்து ஆறுக்கு போயிருக்காரு ஆ ஆமாம் சார் அஞ்சுலிருந்து ஆறுக்கு சனிப் பெயர்ச்சி ஆகிருக்காரு ஆறாம் இடமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வருது அதுதான் சார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதாவது படிச்சுருக்காரா ஆ படிக்கவே இல்லைங்களா சார் அப்படி இல் இல்லை சனி சம்பந்தப்பட்ட தொழில் கொஞ்சம் உழைக்கிற தொழில் மாதிரி உழைப்பாளி மாதிரி அந்த மாதிரி தொழிலு அந்த மாதிரி செட்டு ஆகும் அவருக்கு வேலை நல்ல வேலையா கிடைக்கும் சனி வந்து ஆறில் இருக்கிறனால நல்ல வேலை கிடைக்குங்க

எப்போ வேண்ணாலும் வந்து பார்க்கலாம் சார் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாய்ன்மெண்ட்டு வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் ஜாதகம் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாங்க நாங்கள் வந்து துர துரமங்கலத்துல வந்து நம்ம மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது விஷால் மேக்கிங்னு சரி அங்கே வாங்க நீங்கள் வந்தீங்கன்னால் ஆ நீங்கள் கொடுத்துட்டு போய்விட்டீங்கன்னா இல்லை ஒரு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு ஜாதகம் வேண்ணாலும் புக்கில் போட்டு எழுதி கொடுப்போம் இப்போ ஆ ஆ இப்போ நேராக பா பார்க்கறதுனா ஜாதகம் புக் இருந்தால் வந்து பார்த்துக்கலாங்க பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் சார் வாங்க சந்தோஷம் ஃபீஸு ஃபீஸுஸெல்லாம் கம்மி தான் சார் ஃபீஸு இரநூத்தி ஓர்ரூவா தான் வாங்க ஓகே சார் ஆ அப்படிக்கூட செஞ்சுக்கலாம் ரைட்டுங்க சார் நான் ஓகே